ஹலோ ஆர் ஜி டிராவல்ஸா ம் நான் இங்கே வெள்ளிக்குட்டைலேருந்து புஷ்பவல்லி பேசுகிறேன் ம் நான் இங்கே கா திருப்பதி போகலான்ருக்கோம் அதுக்கு தான் கார் புக் பண்ணலாமானு உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ம் ஆமாம் போன டைம் நாங்கள் ஏற்காடு போனோம் அங்கே வந்து ஆர் ஜி டிராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போகும் போது அந்த டிரைவர் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா கார் ஓட்டிகிட்டு போனார் மெதுவாக போனோம் ஸ்லோவாக போனார் அதே மாதிரி அவர் எங்கள் நாங்கள் எங்கெங்க நிப்பாட்டணுமோ அங்கெங்கலாம் நிப்பாட்டி அழகாக பொறுமையாக அதுக்கெலாம் கு எங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணுமோ குழந்தைகள்லாம் சேஃபாக கொண்டு போய் சேஃபாக கொண்டு வந்து விட்டார் ம் எங்களுக்கு அதே மாதிரி டிரைவர் வேணும் ம் ஆமாம் அதே அந்த அந்த கார் டிரைவர் இருந்தாலும் எங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அதுதான் வேணும் ம் நாங்கள் பதினாலாந்தேதி திருப்பதி காலையில் போகலான்ருக்கோம் ஒரு ஏழு மணிக்கு வெள்ளிக்குட்டை வந்துடுங்க ம் சரிங்க ஓகே